எங்கள் ஊர் சூலகிரியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக் கெழமையில சந்தை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த சந்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சந்தை நான் இதுவரைக்கும் வீட்டுக்காக போய்விட்டு எந்தவொரு காய்கறியோ பழங்களோ கீரை வகைகளோ எதுவுமே வாங்கினது கிடையாது ஆனால் வாரா வாரம் போய்விட்டு உள்ளே சுற்றி பார்த்துட்டு ஒரு ஜாலியாக வரதில் ஓரளவு இன்பம் திருப்திகரமான ஒரு சூழல் எனக்கு நிகழும் அங்கே எங்கள் ஊரில் சந்தை நடக்குது வாரா வாரம்